கொழந்தைங்களுக்கு டிராயிங் ஒரு நாலு வயது அஞ்சு வயதுங்கும் போதே விவரம் தெரிஞ்சுருச்சின்னா பிள்ளைங்க டிராயிங் ஏதோ ஒன்று வரையணும் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்கு நம்ம ஏதோ தப்பாகவோ செஞ்சாங்கன்னால் கூட நம்ம அதை இப்படி பண்ணக்கூடாது இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு பேசினோன்னா சொல்லிக் கொடுக்க கொடுக்க அவங்க வந்து அதை கரெக்டாக பண்ணுவாங்க அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம அதில் ரொம்ப ஆர்வம் காட்டி பிள்ளைங்களுக்கு இதை பண்ணு அதை பண்ணு அப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னால் அவங்க விருப்பப்போ விரும்பி பு விரும்பி பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நிறையவே பண்ணுவாங்க ரொம்ப நல்லாவும் இருக்கும் பெயிண்டிங்கும் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வந்து ஒன்று ஃபஸ்ட்டு மொதல் முதல்ல எந்த இது பண்ணிணாலும் கொஞ்சம் ஒரு இதாக தான் பண்ணுவோம் அது போக போக தான் நம்ம கரெக்டாக அந்த இதை பண்ணி முடிக்க முடியும் பெயிண்டிங் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் அப்படி இப்படின்னு பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது இனி வேணாம் அப்படின்னெல்லாம் நினைக்கக் கூடாது நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஒரு டைம் வரல அப்படின்னா கூட இன்னும் ஒ அதை பண்ண பண்ண தான் நமக்கு அந்த பெயிண்டிங் கரெக்டாக வரும் ஒரு பொருளோ ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக பண்ணிடுவோம் நம்ம அதை புரிஞ்சு பொறுமையாக பண்ண ஆரம்பிக்கணும் ஆரம்பித்தோமுன்னா கரெக்டாக வந்துடும் கரெக்டாக வரும் பிள்ளைங்கன்னாலும் சரி நம்மனாலும் சரி எதை செய்கிறோமோ அதை இதை நம்ம விருப்பப்பட்டு செய்கிறோம் இதை நம்மளுக்கு பிடிச்சிருக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சோமுன்னா கரெக்டாக செய்யலாம் நம்ம விருப்பப்பட்டு பண்ணோமுன்னால் எது பண்ணிணாலுமே நல்லாவும் பண்ணலாம் கரெக்டாகவும் பண்ணி முடிப்போம்